ஹலோ சார் சூர்யா டிராவல்ஸா சார் என்னங்க சார் டிராவல்ஸ் நடத்துகிறீங்க நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வண்டி வர்றது இல்லை கரெக்ட் டைமுக்கு நாங்கள் எந்த டைமுக்கு போகணும்னு நெனைச்சமோ அந்த டைமுக்கு கொண்டு போய் விடுறது இல்லை சார் நான் மூணு மணிக்கு டிராவல் புக் பண்ணி இருந்தேன் ஆனால் அவங்க வந்தது நாலு மணிக்கு எனக்கு எட்டு மணி டிரெயின் மிஸ் ஆகிடிச்சு நான் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ண அட்வான்ஸ் பேமெண்ட் எனக்கு ரிட்டன் அனுப்பிடுங்க நான் பேலன்ஸ் பேமெண்ட் பண்ண மாட்டேன் உங்கள் டிராவல்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு நான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேங்க சார்